இப்போது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா பொழுதுபோக்கு அப்படின்னா அந்த காலத்துலெல்லாம் அவர்களுக்கு வந்துட்டு சும்மா இருக்கிறதே ஒரு பொழுதுபோக்கா இருந்துச்சு சும்மா இருக்கிறது அவர்களுக்கு பொழுதுபோக்கு அவங்க சும்மா பொழுதுபோக்குன்ற ஒரு நிகழ்ச்சிக்கே அவர்களுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னால் சு இந்த இந்த நேரத்துக்கு உணவு அடுத்த நேரத்துக்கு உணவை அவங்க தேடணும் அப்போது வந்து சமைச்சி சாப்பிட்றது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல் இல்லாமல் இருந்துச்சு இ இப்போது என்ன எவ்வளோ எப்படி வேணால் சமைத்து சாப்பிட்லாம் எந்த உணவு வேணால் சமைத்து சாப்பிட்லான்ற அளவுக்கு நம்ம இந்தியா வந்திருக்கு பொழுதுபோக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நா நாகரிகம் வளர்ந்துச்சி நாகரிகம் வந்தப்போதான் மனுஷன் கரண்ட்டெல்லாம் கண்டுபிடிச்சான் கரண்டு கண்டுபிடிக்கும் போது வேலை கம்மியாகுது வேலை கம்மியாகும் போது அந்த நேரம் சும்மா இருக்குது இல்லையா அதில் ஓகே இதில் நம்ம பொழுதுபோக்க கழிக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமா கொண்டு வந்தாங்க கொண்டு வரும் போது தான் நாடகம் பண்ணிணாங்க நாடகம் பண்ணி அதை அதை பொழுதுபோக்கா கொண்டாடிகிட்டு வந்தாங்க அப்புறம் நாடகக்கப்புறம் இந்த ஒருத்தவங்க கதை சொல்லுவாங்க அதை எல்லாேரும் கேட்பாங்க இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்புறம் தொலைக்காட்சி அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்தாங்க பதினெட்டாம் நூற்றாண்டிலே கொண்டு வந்துவிட்டாங்க அந்த தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ப்ளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் அவங்க நடிப்பாங்க அதில் நம்மளுக்கு கருப்பாக திரை வந்து கலராக தெரியாது கருப்பாக தான் நம்மளுக்கு தெரியும் அப்படி இருக்கும் போது சரி வ அதுவுமே அழகா தான் இருக்கும் அவங்க இப்படி பண்ணுறதெல்லாம் அப்புறம் கலரில் கொண்டு வந்தாங்க நாகரீகம் மேலும் வளர்ச்சி அடைந்துச்சு கலரில் கொண்டு வந்து கலரில் கொண்டு வந்துட்டு எப்படி சொல்கிறது சிறு சின்ன நாடகம் அந்த டிவியில் வந்து கலரில் சின்னத்திரைன்னு சொல்கிறாங்க படத்தை பெ வெள்ளித்திரைன்னு சொல்கிறாங்க இப்படியே முன்னேறிகிட்டு வந்து அப்புறம் நம்ம டி இப்போ பொழு இப்பொழுதிக்கு பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னால் விஜய் டிவி சன் டிவி ஜீ தமிழ் இந்த மாதிரி சேனல்கள் பொழுதுபோக்கு இன்னும் இன்னும் எக்கச்சக்கமான சேனல்கள் கொண்டு வந்துட்டாங்க பாட்டுக்குனே தனியாக இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் குக்கு வித்து கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி அது இந்த இந்தியா முழு நான் சொல் நான் சொல்கிறது என்னென்னா இந்தியா முழுவதும் பொழுதுபோக்கு இப்போது ஒரு ப பிரபலமான பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னால் இந்த குக்கு வித்து கோமாளியை தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னால் நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்தலாம் அந்த நிகழ்ச்சி நம் போக்கிடும் அவ்வளோ ஒரு ந அருமையான நிகழ்ச்சி அதை தான் சொல்ல வரேன் பிரபலமான நிகழ்ச்சினா முதலில் குக்கு வித்து கோமாளி அப்புறம் சூப்பர் சிங்கர்னு சொல்லிட்டு சின்னவங்கள் சின்னவர்களுக்கு ஒரு ஆடிஷன் பெரியவர்களுக்கு ஒரு ஆடிஷன் அந்த மாதிரி நம்மளுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பாட்டு சின்ன பிள்ளைங்கள பாட வச்சு இந்த மாதிரிலாம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இருக்குது நைட்டு டிவி போட்டோம்னால் நல்லாயிருக்கும் நாடகம் பார்க்கலாம் அந்த மாதிரி முக்கியமான ரெண்டு நிகழ்ச்சிகள் அப்படின்னா குக்கு வித்து கோமாளியும் சூப்பர் சிங்கரும் தான் நான் சொல்லுவேன் இப் நம்ம நாடு பொழுதுபோக்குனா என்னென்னே தெரியாமல் இருந்தது இப்போ வா எல்லாமே பொழுதுபோக்கு தான் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே டிவி தான் தொலைக்காட்சி தான் இதுதான்